தூத்துக்குடி வருவாய் வட்டம் தூத்துக்குடி கிராமம் தூத்துக்குடி சிட்டி தூத்துக்குடி மாநகராட்சி தூத்துக்குடியை பொறுத்தளவு கடந்த மூணு ஐந்தாண்டு காலமாக வந்து கீதாஜீவன்கிறவங்க தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க இப்போ தற்போதில் வந்து இப்போ அமைச்சரவையில் இருக்காங்க சமூக நலத்துறை அமைச்சராக இருக்காங்க அவங்க தூத்துக்குடியை பொறுத்தளவு எல்லாமே ஆல்மோஸ்ட்டு எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் வந்து அவங்களோட சார்ந்து அவங்கள ஒட்டியிருந்து சே அந்த திமுகலிருந்து பணிபுரிவாங்கள்லே அவங்களுக்குத்தான் அந்த திட்டங்களெல்லாம் அப்படியே இப்போ பயனளிக்குதே தவிர மற்றப்படி அ அடிப்படை இப்போது அந்த கட்சி சாரதா நபர்களுக்கு அந்த திட்டங்களெல்லாம் போய் சேர நான் மாட்டிங்கிங்கிறதை நான் சொல்கிறேன் அதுப்போக நம்ம இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு சில திட்டங்களெல்லாம் நான் பண்ணிகொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பண்ணிக்கொடுக்குறேன் பண்ணிக்கொடுக்குறேன் எலக்க்ஷன் டைம் சொல்கிறதோட சரி ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து முறையாக வந்து செயல்படுத்தக்கூட மாட்டேங்கறாங்க வெறும் சொல்லாகத்தான் சொல்கிறாங்க தவிர அதை செயல்ப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க அந்த அமைச்சர் இப்போது அதுக்கு முன்னாடி இருந்தவர்களுமே அப்படிதான் இருக்காங்க இப்போ வர்ற அடுத்தடுத்தை வர்ற யாருமே வந்து அந்த ஒரு எலக்ஷன் டைம் சொல்கிறத தவிர்த்து மற்ற டைம் வந்து அந்தளவுக்கு மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு இது வர மாட்டேங்தா இல்லை என்னென்னுன்னு தெரில ஆனால் அவங்க முன்னாடி இருந்த சொத்துமதிப்பும் இப்போ அவங்க அஞ்சு வருஷம் ஆண்டதுக்கப்புறம் அவர்களோட சொத்துமதிப்பு இன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அது எதன் அடிப்படையில் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது இன்னி வர புரியலை அதுக்கு யாருமே வந்து எந்த ஓரு இதுவுமே கேட்கல பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி ஐந்தாண்டுக்கு முன்னாடி ஒரு சொத்து மதிபீடில் என்கிட்ட இவ்வளோ சொத்திருக்குன்னு சொல்லி வேட்பு மனு தாக்கல் பண்ணிடுவாங்க ஆனால் இதே இந்த இயரில் மறுபடியும் வேட்பு மனு தாக்கல் அதோடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எத்தனை பர்சென்ட்டேஜ் இன்க்ரீஸாகுது அதெல்லாம் அப்படி ட்ராக் பண்ணணும்னு நினச்சா அப்போது அவங்க அவங்க சொத்தைதான் சேர்த்துருக்காங்களே தவிர மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டுவரணும் இது பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே போல் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவங்க அவங்க அப்பா அவங்க வாரிசு அரசியல் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தாங்க அப்பாவோடய மகள் இப்போ கீதா ஜீவன் கீதா கென்பிரிசனோடய மகன் வந்து ஜெகன் ஸோ ஜெகன் வந்து மேயராருக்கார் தூத்துக்குடி மாநகராட்சி மேயராருக்கார் அவர் ஒட்டுமொத்தமாக அவங்க குடும்பத்துக்குள்ளேதான் இந்த தூத்துக்குடியோடய பொறுப்பெல்லாத்தையுமே வகித்து அவங்கத்தான் பதவியில் இருந்துகிட்டுவராங்களே தவிர மற்ற யாருக்கும் வழிவிட மாட்டிக்கிறாங்க அது வந்து ரொம்ப இதாகிருக்குது இப்போ இந்த தொகுதி மக்களுடைய ஒரு பெரிய குறையாவே இருக்குது மற்றவங்களுக்கு வழி விட்டு கொடுத்தா மட்டும் தானே அந்த அவங்களோட செயல்முறைகள் எப்படிருக்கு அவங்க என்னமாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கறத நாம் பார்க்கமுடியும் அவங்க ஒரே குடும்பத்திலேதான் இது பண்ணுறாங்களே ஒழிய அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க எப்படி பண்ணுறாங்க எந்த முறைல பண்ணுறாங்க எப்படி டெவலெப் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மக்களாகிய நம்மளும் ஃபீல் பண்ணமுடியும் அவங்களுக்கும் ஒரு சேஞ்சஸ் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கறதுல நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எம்பி கனிமொழி இருந்தாங்க கனிமொழி வந்து ஓகே தான் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுமே வந்து அவங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு தான் நல்ல திட்டக்களெல்லாம் போகுது ஒழிய மற்றப்படி வெளியில் உள்ளவங்கள் யாருக்கும் சேரமாட்டேங்குது இந்த வெள்ள நிவாரண நிதிக்கூட வந்து ஆள் பார்த்துதான் செய்கிறாங்க எல்லாத்துமே அவங்க கட்சி சார்ந்த நபர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மற்றாட்களுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல அது ரொம்ப வருத்தமாக அளிக்குது இதுக்கப்புறம் வர தேர்தலெல்லாம் நல்ல நல்ல தலைவர்கள் வந்து தூத்துக்குடியில் போட்டியிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லவரேன்